எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப அதிகமாகவே நல்லா படம் பார்ப்பேன் மியூசிக்கும் ரொம்ப நல்லா கேட்பேன் திரைப்படங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் சில நிகழ்வுகளை நமக்கு காட்டுகிற மாதிரியே இருக்கும் நம்ம சில விஷயங்கள திரைப்படங்கள் மூலியமாகவே கத்துக்கிற மாதிரி இருக்கும் நான் கூட என்னுடைய சிறு வயசுலேருந்தே நிறைய திரைப்படங்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள நான் கத்துட்ருக்கேன் சில திரைப்படங்களில் நெகட்டிவிட்டி காட்டுறதனால நெகட்டிவிட்டி தான் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு இல்லை அண்ட் அந்த மாதிரி நெகட்டிவிட்டி நாட்டில் நடக்குது அதுலேந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் பெண்களுக்கு எதிராக நடக்கிற சில பிரச்சனைகள் ஏற்படுது அதுலேருந்து நம்மளை காப்பாத்திக்கிணும் இது மாதிரியெல்லாம் நாட்டில் பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஏமாத்துகிறத்துக்கு ஆளுங்கள் இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஏமாந்துடக் கூடாது ஒரு பெண்கள் ரோட்டில் நடந்து போவது எப்படி சேஃப்பாக நடந்துக்கணுங்கிறது அந்தமாதிரி சில திரைப்படங்கள் எத்தனையோ திரைப்படங்கள் மூலியமாக கற்றுக்கிட்ருக்கோம் நான் பெரும்பாலும் தமிழ் திரைப்படம் அதிகமாக பார்ப்பேன் நல்ல திரைப்படங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் சரி அதை என்னால் பார்க்க முடிஞ்சால் சப்டைட்டிலோடு வித் இங்கிலீஷ் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அந்த இங்கிலீஷ் நாலேஜோடு பார்த்துக்க முடிஞ்சளவுக்கு பார்த்துப்பேன் அப்படி பார்க்க முடியலனா அந்த மொழி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டே எனக்கு புரியாத அதாவது கதை நமக்கு புரிஞ்சாலும் சில வார்த்தைகளுடைய அர்த்தம் ஆழமான அந்த மீனிங் நமக்கு தெரியணுங்கிறக்காக அவங்கக்கிட்ட கேட்டுப்பேன் எனக்கு பிடித்த நடிகர் ரஜினிகாந்த் நடிகை சிம்ரன் எனக்கு மிகவும் பிடித்த பாட்டு வந்து நிறைய இருக்கு எனக்கு மிகவும் பிடித்த பாடகர் வந்து எஸ்பிபி தான் அவருடைய பாட்டுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து ரொம்ப எல்லா நேரத்துக்கும் கேக்கக்கூடிய ஒரு நம்ம சந்தோஷமான ஒரு மூடில் இருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி கேக்கிற ஒரு வைப்ரேட்டான சாங்காக இருக்கட்டும் எங்கேயும் எப்போதும் சாங்காக இருக்கட்டும் நம்ம ரொம்ப சோகமாக இருக்கும்போது மோகன் சாருக்கு அவர் பாடின பாட்டாக இருக்கட்டும் நம்ம அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டாக இருக்கட்டும் ஈவன் ரஜினி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஜினிக்கு கொடுக்குற இன்ட்ரோ சாங்ஸ் எல்லாம் முக்கால்வாசி எஸ்பிபி சார் தான் பாடியிருப்பாரு அந்த பாட்டெல்லாம் நிறைய ரஜினி சாரோட தத்துவப்பாட்டு அவர் பாடியிருப்பாரு அந்த பாட்டில் வர நல்ல வரிகளாக இருக்கட்டும் எல்லாத்தை பற்றியுமே அவர் நல்லா பாடியிருப்பாரு அதை நல்லா உணர்ந்து நல்ல அந்த தமிழ் உச்சரிப்பு நல்லா முடிஞ்சளவுக்கு அவரால் எவ்வளவு தூரம் அந்த தமிழ் உச்சரிப்பை அதை உணர்ந்து நல்லா பாடமுடியுமோ அவ்வளோ நல்லா பாடியிருப்பாரு அந்த பாட்டு பாடுறதை ஒரு கஷ்டமாக ஒரு இது பண்ணி பாடாம நல்லா சிரிச்சுக்கிட்டு மெயினாக எஸ்பிபி சாரோட அந்த ஹம்மிங் பாட்டு பாடும்போது ஹாஹான்னு சிரிக்கிறது அந்த ஹம்மிங் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எஸ்பிபி சார் பாட்டுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் படங்களில் வந்து கமல் சார் படங்கள் வந்து எப்பயுமே ஒரு அவர் வந்து ஒரு லெஜென்ட்டு அவருடைய படங்களும் ஒரு பொயட்ரி மாதிரி அதை நம்ம மறுக்கவே முடியாது ஏன்னா அவுரோட படங்கள் அந்தளவுக்கு நமக்கு நிறைய ஸ்டோரி மெஸேஜ் சொல்லும் அதனால முடிஞ்சளவுக்கு நான் கமல் சாரோட படங்களை நிறையவே பாத்திருக்கேன் சில படங்களில் எனக்கு ஒரு சில பார்த்த உடனே புரியாத படங்கள் கூட இருக்குது அந்தமாதிரி படங்களை நான் முத வந்து படம்லாம் சரியில்லை எனக்கு புரியலைங்கிறக்காக நான் நெனைப்பேன் அதுக்கப்புறம் சில கமண்ட்ஸு இல்லை யாராவது ஒருத்தவங்க அந்த படத்தைப் பற்றி இந்தமாதிரி ஒரு படம் நல்ல படம் அப்படின்னு அதைப் பற்றி பேசுனாங்கன்னா நம்ம அந்த படம் பார்த்தோம் ஆனால் நமக்கு அது பிடிக்கலை ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்போ ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு அப்படின்னு அதை திருப்பி நான் பார்க்க ஆரம்மிப்பேன் அந்தமாதிரி நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் நான் நிறைய படங்கள் இப்போ வர்ற மீடியமான விஜய் அஜித் படமாக இருக்கட்டும் ரஜினி கமல் அவங்க படமாக இருக்கட்டும் பழைய படங்கள் அந்தமாதிரி எம்ஜிஆர் சிவாஜி இந்தமாதிரி படங்கள்லாம் நான் நிறையவே பாத்திருக்கேன் அது என்னுடைய இந்த பழைய படங்கள் பார்க்கும்போது என்னுடைய அம்மா என்னுடைய தாத்தா இவங்கக்கூட உட்காந்து பாப்பேன் இவங்கக்கூட உட்காந்து பார்க்கும்போது அவங்க அதுக்கு ஒருசில அர்த்தங்கள் சொல்வாங்க எனக்கு புரியாத சில விஷயத்த அவங்க சொல்லும்போது அந்த படத்துடைய ஆழம் அந்த வசனத்துடைய ஆழத்தை நான் நல்லாவே உணர முடிஞ்சது அப்படி உணர்ந்ததனால் அந்த படத்தை பிடிக்க ஆரம்மிச்சது அவங்கக்கூட சேர்ந்து பார்க்கும்போது என்னால் வந்து எம்ஜிஆர் சிவாஜி அந்தமாதிரி பழைய ஓல்டு படம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும்போது அவங்க அதை ரசிக்கும்போது அந்த ரசிப்போடு அவங்க ரசிக்கிற அந்த விதத்தை பார்க்கும்போது இப்படி ரசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு அந்த படத்தில் அப்படின்னு நான் உக்காந்து பார்க்க ஆரம்மிப்பேன் அது மூலியமாகவே எனக்கு நிறைய படங்கள் பிடித்த படங்களாக மாறின எங்கள் அம்மா உடைய பிடித்த நடிகர் சிவாஜி எங்கள் அம்மாவுக்கு அவரை அவங்க அந்த அவரோட நடிப்பை சொல்லி சொல்லி இந்த சீனில் இப்படி பண்ணுவார் இந்த இடத்துல அவர் ரியாக்ஷன் இப்படி இருக்கும் இப்படி சொல்லி சொல்லி பார்க்கும்போது நம்மளாலேயும் அதை ஃபீல் பண்ண முடியும் அந்த ஃபீலிங்கோடு நம்ம பார்க்கும்போது நமக்கே அந்த படம் அந்த படத்துடைய ஆழத்தை நம்மளால் உணரமுடியும் அப்படி நிறைய படங்கள் நான் எங்கள் அம்மா தாத்தா மூலியமாக நான் உணர்ந்திருக்கேன் அதனால் படங்கள் எப்பயுமே நமக்கு நிறைய நல்ல விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குது நாம் அதில் இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்